எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு மரோம் செடி கொடி அதெல்லாம் வளர்த்துனுன்னு ரொம்ப ஆசை அதை வந்துட்டு நான் எங்கள் பாட்டி கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு செடி தான் வாங்கின அது ரொம்பவுமே அழகாக கலர் கலராக பூ பூக்குறதை பார்த்து நிறையா செடிகள் வாங்கணும் ஒரு தோட்டம் மாதிரி அமைக்கனும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை பட்டு ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணுனோம் அதில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் செடியாக வளர்த்துனும் அப்படின்னு ரொம்ப ஆசை பட்டு தக்காளி செடி கத்திரிக்காய் செடி அந்தமாதிரி நான் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு ஸ்டாட் பண்ணேன் அதுக்கப்பறம் பீன்ஸ் அந்தமாதிரி கொடி வகைகளும் நான் டிரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டேன் செடியிலேயுமே வந்துட்டு ரோஜா செடி முல்லை மல்லி அந்தமாதிரி பூக்கள் பூக்கள் பூக்கிற செடிகளாகவும் கொடிகளாகவும் நிறையா நான் வளர்த்த ஆரம்பிச்சேன் இப்போது அதெல்லாம் வளர்ந்து அதை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாகருக்கும் நம்ம நடந்து போகும் போது கண் கண்ணுக்கெட்டுன தூரம் வரைக்கும் வந்துட்டு கலர் கலராக பூக்களிருக்கும் போது அது ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாகருக்கும் காய்கறிகளுமே வந்துட்டு நாம் நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்லருக்கவங்களுக்கும் கொடுக்கும் போது அது ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் மரங்கள்லாம் பார்த்துட்டோன்னா நம்ம ஹைட்டை விட அதிக அதிக ஹைட்டாருக்கும் அதலாம் அண்ணாந்து பார்க்கும் போது அதுலருந்து பூக்கள்லாம் செதறும் அதுவும் அழகாயிருக்கும் இலையுதிர் காலங்கள்ல வந்துட்டு மரங்கள்லாம் வந்துட்டு இலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூக்கும் போது அது இன்னமும் அழகாயிருக்கும் பச்சை கலர்ல லேசான பச்சைல வந்துட்டு ரொம்பவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்